இப்போ இந்தியா ஃபேஸ் பண்ணுற பெரும் பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இது பெட்ரோல் பெட்ரோலோடய காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது நாளாக நாளாக விலை உயர்ந்துக்கிட்டு இருக்குது எல்லா பொருளுக்கும் வந்து ஜிஎஸ்ட்டி போடுறாங்க ஜிஎஸ்ட்டி போடுறதுனால மக்களை வந்து அந்த பொருளை வாங்குகிறத்துக்கான ஒரு காஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்குது எலெக்ட்ரிசிட்டி சார்ஜும் அதிகமாக இருக்குது அதனால வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கரண்ட்டை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பில்லு கட்டுறது வந்து காஸ்ட்டு அதிகமாக இருக்குது அதனால வந்து மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க அதனால எல்லா பொருளுக்கும் ஜிஎஸ்ட்டி போடுறத வந்து ஜிஎஸ்ட்டி கம்மி பண்ணனும்னு அர அரசாங்கத்தை வந்து கேட்டுக்கணும் அதனால பொருளோடய தரத்தை உய உயர்த்தி அதோடய காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணுற மாதிரி பொருளை வந்து செய்யணும்னு கேட்டுக்கிறோம்